இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்டி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பதினஞ்சி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு